ஹலோ நாங்கள் திருவார்லேந்து பேசுகிறோம் டார்லிங் ஸ்டோர்ரூமா

ம்ம் ஓ அப்படியா

ஆ ஆமாம் மேம் எனக்கு அயன்பாக்ஸ்தான் வேணும் அதுவும் க்ராம்ப்டன் கம்பெனியிலதான் எனக்கு வேணும் ஆ சரி மேம் எந்த இ எவ்வளோ ரேட்டு மேம் இப்போ ஆஃபர் எதாவது போட்ருக்கிங்களா ரேட் என்ன ஓ அப்படியா என்ன இவ்வளோ சொல்லுறிங்க குறைச்சலா சொல்ல மாட்டிங்களா ஓ அப்படியா சரி ஓ அப்படியாதா அதான் குறைச்சலா போட மாட்டிங்களா அயன்பாக்ஸ் வாங்கினா அதுக்கு ஆஃபர் மட்டுந்தானா நாங்கள் இஎம்ஐ கட்டி எடுக்ககிறேன் இஎம்ஐலாம் உண்டா மேம்

ஓ அப்படியா மேம் சரி மேம் நான் இஎம்ஐயிலே கட்டி எடுத்துக்கிறேன் மேம் இதான் காண்டெக்ட் நம்பரா மேம் ஆ சரி மேம் கண்டிப்பாக பண்ணிவிடுறேன் மேம் உங்க கடை ஓபன் எப்போ மேம் சரி மேம் சரி மேம் நான் இந்த நம்

சரி ஓகே மேம் நான் வரம்போதே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் நான் வந்து அங்கே பார்த்துட்டு நான் டிஸ்கௌண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குறைச்சி கொடுங்க மேம் நீங்கள் இப்போதிக்கு அயன்பாக்ஸு அயன்பாக்ஸ் மட்டுந்தான் மேம் வாங்களான்னு இருந்தேன் நான் வந்து பார்த்துட்டு எனக்கு இதை பிடிச்சிருந்தா நான் அங்கே வந்து எடுத்துக்கிறேன் மேம்

ஆ அந்த மாதிரியா சரி நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேம் இப்பொழிதிக்கு எனக்கு மெயின்னா அயன்பாக்ஸ் மட்டுந்தான் வேணும் நான் வேணா வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் டிஸ்கௌண்ட் பண்ணிங்கனா நான் நான் வந்து குறைச்சி பார்த்துட்டு நான் எடுத்துக்கறேன் மேம் சரி மேம் நான் வரம்போது இதானே உங்கள் நம்பர் நான் இதுக்கு ஃபோன் அடிச்சிட்டு வரேன் மேம் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கறேன் மேம் தேங்க் யூ மேம் ம் ஆ வரேன் மேம் தேங்க் யூ